நான் வந்து குரூப்போடு சேர்ந்துலாம் வந்து ரன்னிங் போனதில்லை ரன்னிங் போனேன் அப்படின்னா ஏரியாவில பசங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களெலாம் ஜா காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோம் அப்படின்னா அப்படியே ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் இல்லை மூணு கிலோ மீட்டர் வாக்கிங் ரன்னிங் போயிட்டு ரிட்டன் வரும்போது வாக்கிங் மாதிரி நடந்து வந்துட்டு அதுவே வந்துஉடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரெச்சிங் பண்ணிண மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிணாலே பேசிக்காக எல்லோருக்குமே உடம்பு வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறோம் குரூப்பாக ஓடுறது அப்படின்னா இப்போ ரீசென்ட்டாக எங்கள் ஊர் நாமக்கல்லில் வந்து ஒரு மேரத்தான் காம்பட்டிஷன் ஒன்று போ போட்டாங்க அதில் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜாயின் பண்ணிணோம் அதில் வந்து ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் வந்து மேரத்தான் போட்டிருந்தாங்க நான் இதுக்கு முன்னாடி நான் மேரத்தான் ஓடுனதில்ல நான் ஃபஸ்ட்டாக ஓடின மேரத்தானும் அது தான் லாஸ்ட்டாக ஓடின மேரத்தானும் அது தான் அந்த மேரத்தானில் மட்டும்தான் நான் குரூப்பாக ஓடியிருக்கேன் வேறு எதிலும் வந்து நான் குரூப்பாக சேர்ந்துலாம் ஓடினதில்ல எனக்கு வந்து நான் இந்த மாதிரி பசங்களோடு சேர்ந்து நம்ம அப்படியே காலையில எழுந்திரிச்சோம்மா அந்த காலையில ஜில்லுனு காற்றுல அப்படியே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே ஓடினோமா அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம ஓடுறதுக்காக எங்கேயும் போறதில்லை வீட்டு பக்கத்தில் கிரௌண்டு இருக்குது அந்த கிரௌண்டில் ஒரு பத்து ரவுண்டு அப்படி இல்லையா ந நம்ம டெய்லி எங்கேயா டீ டீ குடிக்க எங்கேயா போனோம் அப்படின்னா அந்த டீ கடையே வந்து ஒரு மூணு கிலோ மீட்டருக்கு அந்த சைடு இருக்குது அப்படின்னா அங்கே இங்கேருந்து காலையில ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு எழுந்துருச்சி அந்த டீ கடை வரைக்கும் அப்படியே ஓடி போய் டீ குடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு ரன்னிங் மாதிரி தான் நம்ம ரன்னிங்கா பெரிசா எதுவும் மெனக்கிட்டதில்லை இந்த மாதிரி பேசிக்காக நம்மளால் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம பண்ணிக்கிறது ஆனால் ரன்னிங் வந்து போவது நல்ல பெனிஃபிட் தான் ரன்னிங் போறதினால டெய்லி காலையில ரன்னிங் போனேன் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு எந்த ஒரு வேலை செய்யறத்துக்குமே சோர்வு இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் ரன்னிங் வந்து நான் எப்போமே மிஸ் பண்றதில்லை டெய்லியுமே போய்ட்டு வந்துடுவேன் நான் என்னால் முடிஞ்சளவுக்கு டெய்லி போய்ட்டு வந்துடுவேன் பசங்களோடு யாரும் வரலயா ஏதோ ஒரு நாளைக்கு நான் தனியாகவே போய்ட்டு வந்துடுவேன் ரன்னிங் மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன்